டெங்கு காய்ச்சல் மலேரியா நோய் பரவாமல் இருக்கிறதுக்குனா எங்கள் வீட்டை சுற்றி தண்ணி தேங்காமல் பார்த்துக்குறேன் மழை நீர் தேங்காமல் பார்த்துக்குறேன் வீட்டை சுற்றி குப்பைகூளங்கள் எதுவும் வச்சுக்கிறதில்ல அப்பப்போது வெளியில் கொட்டி எரிச்சுட்றோம் இல்லைனா சுத்தமாக வச்சுப்போம் சுத்தமான குடிநீர் வந்து சுத்தமாக குடிக்கிறோம் காய்ச்சி குடிக்கிறோம் இது தான் நாங்களெலாம் வந்து டெங்கு காய்ச்சல் மலேரியா போன்ற கொசுக்கள் பரவாரத்துக்கு தடுக்கிறோம் நாங்கள்